நான் ஃப்ளிப்கார்ட் அப்படின்ற ஒரு ஆன்லைன் செயலி மூலம் டெல் அப்படின்ற ஒரு கம்பெனிவோடய ஒரு மடிக்கணினி வந்து வாங்கி இருந்தேன் அதில் வந்துட்டு நிறையா பலன்கள் போட்டுருந்துச்சி அதை நம்பி தான் ஆனால் நான் வாங்கினேன் அதில் என்னென்ன போட்டுருந்துச்சி அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இத எவ்வளோ நேரம் வேணாலும் யூஸ் பயன்படுத்தலாம் சூடேறாது இதோடய ரேமு வந்துட்டு அதிகமாக இருக்கும் இதோடய ஸ்டோரேஜ் வந்துட்டு அதிகமாக இருக்கும் ஃப சீக்கிரமே சார்ஜ் ஏறிடும் அப்படின்னு நிறைய பலன்கள் வந்து போட்டுருந்தாங்க அதை நம்பி நான் வந்து வாங்குனேன் ஆனால் வந்துட்டு அதை வாங்கினதுலேருந்து மன உளைச்சலுக்கு தான் ஆன ஆளானே ஏன்னால் நான் ஃபஸ்ட்டு கடைகளில் கேட்கும் போது அதோடய விலை வந்துட்டு ஐம்பதாயிரம் ரூபாய் சொன்னாங்க ச ஆன்லைனில் பார்க்கும் போது நாற்பத்தைந்தாயிரம் ரூபாய் போட்ருந்தது சரி க இதில் வாங்கினா ஐந்தாயிரம் ரூபாய் சேமிக்கலாமே அப்படின்னு நினச்சிட்டு நான் ஆன்லைனில் வாங்குனேன் ஆனால் நான் வாங்கினதுலேருந்து இது வரைக்கும் இது ரெண்டு தடவை வந்துட்டு பழுதாயிருச்சி ஃபஸ்ட்டு முதல் தடவை வா வாங்கி கொஞ்ச நாளைலேயே அதோடய அந்த தட்டச்சு அந்த கீபோடு எல்லாமே போயிருச்சு அதில் நிறையா பலன்கள் கொடுத்து இருந்தாங்க இது ரேம் அதிகம் ஸ்டோரேஜ் அதிகம் அப்படி இப்படின்னு நான் எதிர்பார்த்து வாங்கினது வேறு ஆனால் அதில் இருந் அடஞ்ச பலன்கள் வந்து வேறு எதுவுமே அதில் இல்லை ரேமு இல்லை ஸ்டோரேஜ் இல்லை ஃபைல்கள் ஒரு சின்ன ஃபைல் வந்துட்டு பதிவிறக்கம் செஞ்சால் கூட ஸ்டோரேஜ் ஃபுல் அப்படின்னு காட்டுச்சி அதுவும் இல்லாமல் ரொ பயன்படுத்திட்டு இருக்கும் போதே சூடேறிகிட்டே இருந்தது நான் வந்துட்டு இதனால மன உளச்சலுக்கு தான் ஆளானேன் என்னால் ரிட்டன் கூட இதை திருப்பி போட முடியாது ஏன்னால் அதற்கு ரீஃபண்ட்டும் கிடையாது நான் அது வாங்கினதுனால என்னோடய காசு தான் போனது மிச்சம் இதனால் வந்துட்டு நான் ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன் ஸ்டோரேஜ்லாம் அதிகம்னு போட்டுருந்தாங்க ஒரு சின்ன ஃபைல் கூட என்னால் அதில் வந்துட்டு டவுன்லோட் பன பதிவிறக்கம் பண்ணி பார்க்கவே முடியல நான் வொர்க் வேறு பார்க்கறேன் அதுக்காகத்தான் நான் நான் அந்த லே மடிக்கணினி வாங்குனேன் ஃபைல்கள் எல்லாமே ட டாக்கியூமெண்ட் எல்லாத்தையும் பதிவிறக்கம் செஞ்சு வச்சுக்கணுன்னு ஆனால் என்னால் எதுவுமே அது பண்ண முடியலை அது வாங்கினதுனால என்னோடய காசு போனது தான் மிச்சம் நான் ரொம்பவே ஆன்லைனில் வாங்கினதுலையே நான் ரொம்ப நல்லா இல்லாத ப்ராடெக்ட் அப்படின்னா அது வந்துட்டு இந்த மடிக்கணினி தான் நான் ரொம்பவே இதனால் வந்துட்டு மன உளச்சலுக்கு ஆளானது தான் மிச்சம்